ஹலோ மேடம் ரூபி ரூபி பியூட்டி பார்லருங்களா ஆ சரிங்க எங்க பெண்ணுக்கு மேரேஜ் வெச்சுருக்குறேங்க ஆமாங்க பியூட்டி பார்லர் மேரேஜுக்கு உங்களைத்தாங்க பியூ மேக்அப் பண்ணுறக்கு கூப்பிட்லான்ட்டு கால் பண்ணேங்க மேடம் இப்போது இப்போ என்ன ட்ரெண்டில் எப்படி என்ன இருக்குதோ அந்த மாதிரியே தான் பண்ணலானுங்க மேடம் எனக்கு என்னென்னு தெரிலிங்க மேடம் அது விவரமாக பேசுறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன் மேடம் சேரிங்க மேடம் சரி மேடம் சரி மேடம் முடி சுருள் சுருளாக ஒரு மாதிரி பண்ணறாங்கல்லங்க மேடம் அந்த மாதிரி பண்ணிணா நல்லாருக்கும்லை மேடம் ஆ சேரிங்க மேடம் அப்புறோம் கல்யாணத்துக்கு பிறகு அந்த சுருள் சரியாருமாங்க மேடம் அப்படியே இருக்குதுங்களா அப்படிங்களா சரிங்க மேடம் அந்த சரி மேடம் சரி மேடம் அந்த முடிக்கு கலர் கொடுப்பாங்கல்ல மேடம் அந்த மாதிரி பண்ணிக்கிலாமில்லங்க மேடம் மெரூன் கலரா என்னென்னு என் பெண்ணுட்ட நான் பேசிவிட்டு கால் பண்ணுறேன் மேடம் சரி மேடம் ஆ சரிங்க மேடம் நல்லா என் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படினாங்க மேடம் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் நான் உங்களைத்தான் கூப்பிட்றேங்க மேடம் எங்களுக்கு வந்து எல்லோருமே பாராட்டுற மாதிரி மேக்அப் இருக்கணும் மேடம் அதனால தான் உங்களுக்கே நான் கால் பண்ணுறேங்க மேடம் தெரியுங்க மேடம் அதனால தான் நான் உங்களுக்கே கால் பண்ணேங்க மேடம் மருதாணியா மெகந்தியா என்னென்னு இது தெ இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குதோ அது பண்ணிக்கலாங்க மேடம் எவ்வளோ செலவு ஆ சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் ஆ சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் ரிசப்ஷன் நைட்டு ஏழு மணிக்கு மேலேங்க மேடம் ஆமாங்க மேடம் சேரிங்க மேடம் ஆ நாங்கள் மறுபடி கூப்பிட்றோங்க மேடம் சரிங்க சரி வெச்சுருங்க மேடம்